குழந்தைங்கள் தங்களுடைய சொந்த சேமிப்பு கணக்கை வைத்திருக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் இதை வைத்திருப்பதால் என்ன பலன் இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்திங்கனா நானும் சின்ன பையனாக இருக்கும் போதே எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு ஒரு உண்டியல் வாங்கி தந்துருவாங்க அதில் நான் வந்து காஸ் போட்டு காஸ் போட்டு சேர்த்தி சேர்த்தி வச்சிட்டு இருப்பேன் அது இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் ஆகுது அந்த மாதிரி இப்போ ஏ பசங்க வந்தாலும் நானாக அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மணி பேங்க் மாதிரி வாங்கி கொடுத்து அதில் காசு சேர்த்தி அப் வெ வச்சிருக் வச்சிருக்கேன் ஃப்யூச்சர் ரெஃபெரென்ஸ்க்கு தேவைப்படும் இதையே அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அவங்கள என்ன சேமிப்பு தான் கொஞ்சம் முக்கியமே